வனவிலங்குன்னு பார்த்திங்கனா மயில் இருக்குது மயில் புறா அப்புறமேட்டு வந்து குரங்கு இதல்லாம் வந்து நாங்கள் பராமரித்துக்கிட்டு தான் இருக்கோம் அதே வந்து எங்கள் வீட்டு சைடில் அதுக்குனு தனியாக ஒரு தொட்டிலாம் கட்டி அதுக்கு தண்ணி ஊத்துகிறோம் தண்ணி ஊற்றி அது வெயில் டைமில் அதுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் இல்லையா ஸோ அந்த இதே அது அந்த ஒரு ரீசனுக்காக அதுக்காக அது வைக்கிறோம் இன்னொன்னு பார்த்திங்கனா குரங்குக்கு பழம் வாழை வாழைப் பழம் அப்புறம் ப்ரட்டு அதெல்லாம் வந்து கொடுக்குறோம் யாருமே இங்கே வனவிலங்கை யாரும் அடிக்க விட மாட்டோம் ஒரு நாய்குட்டினா கூட அதுக்கும் ஒரு உயிர் உள்ள ஜீவன்தானே அதனால் வந்து யாருமே இங்கே அடிக்கவிடமாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு நாய்க்கிட்டே இருந்து மயிலை பாதுகாப்போம் அவங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பரு மாதிரி டெய்லி வந்துவிட்டு வந்துவிட்டு போகிற மாதிரிதான் இருப்பாங்க வனவிலங்கு இது எல்லாமே பார்த்துட்டுதான் இருக்கோம் நாங்கள் அதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கனா அடிக்கடி புறா வரும் பறவைகள்லாம் அதிகமாக வரும் அதுக்குனு தனியாக ஒரு கூண்டெல்லாம் ரெடி பண்ணி சிட்டுக்குருவி சிட்டுக்குருவில்லாம் வந்து தங்குகிறதுக்காக அதுக்குனு ஒரு அழகான ஒரு வீடுமாதிரி செஞ்சு அதில் வந்து அதுக்குனு சாப்பாடு வைக்கிறது அப்புறம் இந்த தானியம் அதெல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் நிரப்பி அதுக்கு தனியாக வெச்சி பராமரிச்சுட்டு இருக்கோம் கிளிகள் அதிகமாக வரும் கிளிகள்லாம் வந்துச்சு அப்படினா அதுக்கு மிளகாய் அந்தமாதிரியெல்லாம் பயிர் வகைலாம் போட்டு அதையும் பாதுகாப்போம் பொதுவாகவே இந்த பூனையெல்லாம் பார்த்துச்சினா கிளியை அடிக்கும்னு சொல்வாங்க ஸோ பூனையையும் பார்த்துக்கிட்டு கிளியையும் பத்திரமாதான் இப்போ வரைக்கும் வைச்சிருக்கோம் இன்னும் இன்னும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படினா மாடுகள் மாடு ஆடு இதெல்லாம் வந்து வெயில் டைமில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் வந்து தொட்டியில் வந்து தண்ணி நாங்கள் எனிடைம் நிரப்பிட்டே இருப்போம் நாங்கள் இல்லைனாலும் பக்கத்தில் அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கறவங்க எல்லோரும் சேர்ந்துதான் வளர்க்குறோம் அதனால் வந்து ஒருத்தங்க இல்லை ஒருத்தவங்க வந்து அதில் தண்ணி ஊற்றி நிரப்பி வைச்சிட்டே இருப்பாங்க அந்த மாடு ஆடு இல்லை மயில் குரங்கு எது வந்தாலும் அந்த சைடு போகிறப்ப குடிச்சுட்டு போகும்ங்க இதுவரைக்கும் இங்கே எந்த எந்த ஏரியாவில் இருக்கிற யாருமே வந்து வன விலங்குகளையோ இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய எந்த விலங்குகளையும் துன்புறுத்தினது கிடையாது ரொம்ப பாசமாக தான் பார்த்துப்போம் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரிதான் பேசுவோம் பழகுவோம் அதுங்கக்கிட்டேயும் அதனால அது பிரச்சனை இல்லை இன்னும் வனவிலங்குன்னு பார்த்திங்கனா லவ் பேர்ட்ஸ்ஸு அந்தமாதிரிலாம் வந்து வீட்லேயே வளர்க்கிற இதுவும் இருக்குது அதையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம்